நமது ஒட்டுமொத்தமான வாழ்க்கை தரத்தில் உயர்த்துவதற்கு வந்து விளையாட்டு எந்த வழியில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ஸெல்லாம் ஒன்னாக சேர்த்து விளாடும்போது சந்தோசமாக ஜாலியாக இருக்க இதை விளாட்ட வந்து ஒரு நேர்மையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது இதே எங்கூரில் பசங்க இருக்காங்க ஒரு பத்து பாஞ்சு பசங்க கிட்ட இருப்பாங்க எல்லாம் ஸ்கூலு காலேஜ்ஜி போவாங்க எல்லாம் காலேஜ்ஜி ஸ்கூலு போயிறனால ப படிப்பு படிப்புன்னு இருக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு சோர்வு அந்தமாதிரிலாம் இருக்கும் ஒரு வார வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு நாள் லீவ் விடுவாங்க இப்போ சனி ஞாயிறு இல்லன்னா ஞாயித்து கிழம வந்து ஒரு நாங்கள் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து ஜாலியாக விளாடுவோம் ஜாலியாக விளாடும்போது எல்லாத்தையும் மறந்து சந்தோசமாக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தூரம் தள்ளிவிட்டு எல்லாருமே ஜாலியாக ஒன்னாக விளாண்டுட்ருப்போம் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கும் ஒரு ஒரு ஓ ஒரு நம்பளுக்கும் இன்னொருத்தருக்கும் எப்படி கம்யூனிகேஷன் இருக்குது க அந்தமாதிரி எல்லாம் ரொம்ப கற்றுக்க ரொம்ப யூஸ் ஆகுது இப்போ கபடி விளாட்ணுன்னா கூட ஒரு ஒரு ரைடர் வாராருன்னா அவரை நம்ப எப்படி பிடிச்சா எப்படி பிடிக்க முடியும் எப்டி புடிச்சா அவர பிடிக்க முடியும் அப்படி யோசிச்சு விளையாட்றதுக்கு விளாட்னால மூளை கை கால் உடம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதாக இது இருக்கு